இந்திய ஊடகங்கள் வந்து பார்த்திங்க அப்படினா மேக்சிமம் நடுநிலமையான செய்திகள் தான் வந்து வெளியிடுறாங்க இதுல வந்து எனக்கு அதிகமாக பிடிச்ச சேனல்கள்னு பார்த்திங்க அப்படினா டைம்ஸ் நௌ இந்தியா டுடே ஏஎன்ஐ பிபிசி இவங்க தான் நான் அதிகமாக இங்கிலிஷ் சே இங்கிலிஷ் சேனல் பார்த்தோம் அப்படினா இவங்களோடது மட்டும் தான் பார்ப்பேன் மேக்சிமம் வந்து நடுநிலமையான செய்திகளை வந்து கொடுத்துருவாங்க இப்போ தமிழ் செய்திகள் பார்த்திங்க அப்படினா இந்த புதியதலைமுறை இ தா தந்தி டிவி இந்த மாதிரியான சேனல்கள் பார்ப்போம் இவங்க வந்து உள்ளூர் செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க மாநில அளவிலான செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க அகில இந்திய நியூஸுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் தான் தான் கொடுத்துக்கிட்டுருக்காங்க இவங்களும் பார்த்திங்கனா ஓரளவுக்கு நல்லது நல்ல செய்திகளா தான் வரும் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கனா இப்போ சே சேனல் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படினா ஹிந்து ஹிண்டு தமிழ் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஹிண்டி தமிழ் அண்டு ஹிந் ஹிண்டு இங்கிலிஷ் இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பேப்பர்கள் தான் வந்து ஓரளவுக்கு வந்து உண்மையான செய்திகளை மட்டும் மக்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க தேவையில்லாத செய்திகள் எல்லாமே தவிர்த்திடுவாங்க அவங்களுடைய சைடுலயே இதை தான் நான் வந்து அதிகமாக பார்க்கறது